இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதினஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு